நாங்கள் மீன் பிடிச்சுனு வந்தாக்கால் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட்டு அங்கே தான் போய் போட்டு ஏல ஏலம் விட்டுருவோம் நாங்கள் அதை வந்து சில்றரை வியாபாரிங்கள் வந்து வாங்கினு போய்விட்டு அவங்க விற்று அவங்க லாபம் அவங்க எடுத்துக்குவாங்க அதனால் வந்து நாங்கள் இப்போ வேறு எந்த மார்க்கெட்டுக்கும் எங்கு போக மாட்டோம் மொத்தமாக எட்டுனு வந்தாக்கால் கள்ளக்குறிச்சி மார்க்கெட்டில் ஏலம் ஏலம் மாதிரி விட்டுட்டு அவங்க இந்த சின் சின்ன வியாபாரிங்கள் எட்டுனு போய்விட்டு அவங்க விற்று அவங்க அவங்க லாபம் வைச்சுக்குவாங்க எங்களுக்கு வந்து கடலூர் பாண்டி இதுமாரி இடத்துலேருந்து மீன் அங்கெல்லாம் வரும் அதை நாங்கள் எட்டுனு வந்து இங்கே கொடுத்துட்டு மொத்தமாக ஏலமே விட்டு நாங்கள் போய்விடுவோம் ஏன்னால் இதில் வந்து அவங்க சில்றரை வியாபாரிங்கள் இருப்பாங்க அவங்க தான் எட்டுனு போய்விட்டு அவங்க விற்று அவங்க லாபம் எடுத்துக்குவாங்க